ஹலோ சார் ஆ வணக்கம் வணக்கங்க இதுமாதிரி நாம் புதுசாக ஒரு வீடு ஒன்று கட்டியிருக்கேங்க சார் அதுக்கு இந்த மர வேலைப்பாடடெல்லாம் கொஞ்சம் செய்ய வேண்டி இருக்குது கிச்சனில் நீங்கள் எந்தமாதிரி சார் செஞ்சு கொடுப்பீங்க சார் இப்போ ச சமையலறையில் வந்து பாத்திரம் வைக்கிற மாதிரி சார் கீழே கீழே பாத்திரம் வைக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணணும் இதில் மர வேலைபாடு செஞ்சால் எவ்வளோ சார் வரும் பிளாஸ்டிக்கில் பண்ணால் என்ன சார் வரும் ஆ சரிங்க சரிங்க சார் ஆ அதேமாதிரி நம்ம வரவேற்பறைக்கும் பண்ணணும் சார் ஆ ஆ ஆ அது ஆ தொலைக்காட்சி பெட்டி வைக்கிற மாதிரியும் மா அதுக்கப்புறம் படுக்கையறைக்கும் வந்துட்டு ஒரு ஆ துணியெல்லாம் வைக்கிற மாதிரி கிளாத் வைக்கிற மாதிரி ஒன்று பண்ணணுங்க சார் ஆ ஆமாங்க சரி சார் நான் நடு நடுத்தரமாக இருந்தால் போதும் சார் அதிக ரொம்ப அதிகமும் வேண்டாம் ரொம்ப கம்மியும் வேண்டாம் நடு நடுத்தரமாக இருந்தால் போதும் கண்டி கண்டிப்பாக கண்டிப்பாக செஞ்சாகணும் சார் நான் இப்போ செய்கிற ஐடியாகவே இல்லை சார் ஏற்கனவே நிறையா செலவாகிடிச்சி அவங்க வீட்டில் வந்து தான் இல்லை கண்டிப்பாக இவ்வளோ இது வீடு கட்டியாச்சு இதெல்லாம் இல்லைனா நல்லாயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க அதனால் சரி செஞ்சிடலாம் இப்போதிக்கு ஏதோ நம்ம கையில் உள்ளதை வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சார் இது பண்ணியிருக்கேன் ம் சரிங்க சார் உங்கள் கிட்டே இருக்கிற அந்த மாடலில் ஏதாவது வரைபடம் இருந்துதுனால் அனுப்பி விட்டிங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு அதுக்கு எவ்வளோ விலையாகும் அப்படிங்கிறத அதுவும் சொன்னீங்க அப்படின்னா வீட்டில் எல்லாேர் கூடயும் கலந்துகிட்டு கலந்துகிட்டு எந்தமாதிரி செஞ்சுக்கலாம் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பசங்கள் கிட்டே எல்லாம் கேட்டுவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சிடலாம் சார் அதுதான் இருக்குது ஆ ஆ ஆ ம் சரிங்க சார் ஆ சரிங்க சார் ஓகே ஓகே

சரி சரி சரிங்க ம் ஆ சரி ஆ ஆ ஆ சரிங்க சார் நீங்கள் அந்த இதை அனுப்பி விட்டுட்டிங்க அப்படின்னா நாங்கள் இங்கே வீட்டில் எல்லாேர் கூடயும் கலந்து பேசிவிடுவோம் பேசிவிட்டு எந்த இது பண்ணிக்கலாம் அப்படின்னு மர வேலைப்பாடில் பண்ணிக்கலாமா இல்லை ப்ளாஸ்டிக்கில் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறத நாங்கள் பேசிவிட்டு ஆ சரிங்க சரிங்க சார் சரிங்க சார் ஆ ஆ ம் ஆ சரிங்க ரொம்ப நன்றி சார்